ஆ ஆ வணக்கங்க சொல்லுங்கள் அ ஆமாங்க இப் இப்போ கொழந்தை பிறந்து ஆ சொல்லுங்கள்

அப்படிங்களா சரிங்க

சரிங்க சரிங்க சரிங்க இப்போ ஒன்றே கால் வயது தானே ஆகுது தம் தம்பிக்கு தடுப் தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக போடுங்க ஃபஸ்ட்டு தடுப்பூசி எல்லா தடுப்பூசியும் போடுங்க அடுத்து சொட்டு மருந்து போலியோ சொட்டு மருந்து ட்ராப்ஸு அதெல்லாம் இருக்குதுல்ல இப்போ அந்த கவர்மெண்டில் ஸ்கீம்லாம் சொல்லுறாங்கள்ல அந்த சொட்டு மருந்தெலாம் கரெ சொட்டு மருந்தெலாம் கரெக்டாக போடுங்க அடுத்து அடுத் ஆறு மாதத்துக்கு ஒருக்க பூச்சி மாத்தரை கொடுங்க பூச்சி மருந்து அந்த இந்த கீரிப்பூ கீரிப்பூச்சி மருந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்க கம்ப கம்பல்சரி கண்டிப்பாக் கொடுத்துருங்க இப்போ அதை கொடுத்திங்கன்னாலே தம்பி கொஞ்சம் சி பையன் கொஞ்சம் நல்லாயிருப்பாப்புல அடுத்தது அடுத்தது தேவைப்பட்டா சத்துக்காக டானிக்கு ச சிரப்லாம் வேண்ணா இருக்குது அதுலாம் அதெலாம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம்

ஹலோ இருக்கிங்களா ஆ ஓகே இல்லை கொஞ்சம் தெம்புக்காக வந்து டானிக்கு சிரப்பு அது மாதிரி வேண்ணா இருக்குது அதை கொஞ்சம் கொடுத்துக்கலாம் அதெலாம் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ஆ நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை வராது வ ஆ முக்கியமாக அந்த ப பால்வாடியில் வந்து அங்கே சத்து மருந்து சத்து மாவு அப்படி இல்லைன்னா இந்த அந்த டேப்லெட்லாம் கொடுப்பாங்க அதெலாம் அதெலாம் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக கொடு வாங்கி கொடுத்திங்க அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கூட அவுங்கள்கிட்ட கேட்டிங்கன்னால் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு அதை வைச்சு ஆ அதை வைச்சு நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்தா அதெலாம் நல்லது தாங்க அது வேக வேக வைச்ச ஆ பருப்பு ஆ பருப்பு ஃப்ரூட்ஸ் அதெலாம் கொடுங்க அதெலாம் கொஞ்சம் கொடுங்க அதெலாம் நல்லது தாங்க ஆ ஓகே ஓகே நல்லதுங்க

ஓகே நல்லது ஆ சொல்லுங்கள் நன்றி நன்றி ஓகே நன்றி ஓகே ஓகே ரைட் நன்றி